ஹலோ ஹலோ ஹலோ யாருங்க ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் தாங்க சொல்லுங்கள் ஆ சரிங்க அது எப்போ வேணாலும் மாத்தலாங்க மாற்றறக்கெல்லாம் பெரிய இதெல்லாம் அதாவது ஒரு கப்புலிங் இருந்தால் போதும்ங்க அந்த இடத்துல ஒரு மீறி போனால் ஒரு முக்கா மண்நேரம் ஆ ஆமாம் ஒரு அமௌன்ட்டு ஒரு அமௌன்ட்டு வந்து அது கேட்டு உள்ப ஏற்கனவே வால்வு வச்சிருப்பாங்க அதைய அடச்சிவிட்டுட்டு தான் இதையே வேலை செய்யணங்க ஆமாம்ங்க ஆ டே நான் நான் வேலை இருந்தால் வர முடியாதுங்க வேலை இல்லைனா உடனே வருவேன் உடனே சரி வர்றதுன்னா ஒரு ஒரு அரை மண்நேரத்தில் வர்லாம்ங்க ஏன்னா கூட எல்லாம் நான் யாரையுமே அதிகமாக கூட்டிகிட்டு போகிறதில்ல சின்ன சின்ன வேலையாக இருந்தால் ஒருத்தனே போய் செஞ்சுக்கேணுங்க பெரிய வேலையாக இருந்தால் மட்டுந்தான் பையன்டுக்குறான் அது போக ஆளுங்க ஆராச்சும் கூட கூட்டிக்குவேன் செட்டை மாற்றணுன்னா ரெண்டு பே ரெண்டு பேர் வேணும் ரெண்டு பேர் கண்டி மதியோ வர்றதுன்னா ஒரு ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து செய்யறேங்க ரெண்டாவதுக்கு ஆ ரெண்டாள் வேணும் அதுக்கும் இல்லை ரெண்டு ஆளுங்க ஆளுங்க வந்து ரெண்டாளுங்க வேணும் அது வந்து பார்த்துட்டு பொருளெல்லாம் எழுதி கொடுக்கோணும் எழுதி கொடுத்து அது வாங்கிவிட்டு வந்த கடைசில அப்புறந்தான் இதுக்கு நம்ம வேலையே தொடங்கோணுங்க ஆமாம்ங்க ஆ ஜ நல்லா ஜம்முன்னு பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இப்போ எத்தனை டேப்பு தண்ணி வர்லங்க அதையும் சொ கரெக்டாக சொன்னிங்கனா தான் நான் சொல்ல முடியும் ஆ பாத்ரூம் பாத்ரூமு ஆ ரெண்டு பைப்பு கிச்சனில் ஒரு பைப் உடஞ்சிருச்சின்னு சொன்னிங்க இல்லையா அது அப்புறம் பாத்ரூமில் எத்தனை டேப் இருக்குது அது அதெல்லாம் கணக்கு போடணும்லங்க அஞ்சு டேப்பு ஆ சரிங்க ஹீட்ரு ஹீட்ரு என்ன பைப்பு வெந்து போயிருதுங்களா எப்படி ஹீட்ரே வெந்து போகுதா அது பைப் அதுக்குன்னே தனியாக பைப் இருக்குதுங்க ஹீட்ருக்கும் ஹீட்ரு அந்த ஹீட் வாட்டர் வரக்குனே தனியாக பைப் இருக்குதுங்க அது வாங்கி போட்டால் ஒன்றும் ஆகாது சரிங்க சரிங்க சேர் பரவாயில்லைங்க ஆ இதானுங்க